திருப்பூர்லைன்னு பாத்தீங்கன்னா திருப்பூரு காங்கேயம் இருக்கு இந்த ஏரியாலலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மலைப்பாங்கான பிரதேசம் அப்படிங்கிறதுனால நீரூற்றுகள் நிறைய இருக்கும் இங்கே நிறைய சுற்றுலாப் பயணிகள்லாம் வந்து சுற்றிப் பார்க்கறதுக்காக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒரு பிரபலமான ஒரு விஷயம் திருப்பூரை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் அதாவது உடைகள் தயாரிக்கக்கூடிய அந்தத் ஓ நூற்பாலைகள் நெசவாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அந்தப் பகுதி அப்படிங்கிறதுனால ரொம்ப பிரபலமானதாக இருக்கும் ஏனால் நிறைய மக்கள் சுற்றுலாப் பயணிகளெலாம் வந்து செல்லக்கூடிய ஒரு இடம்தான் இது அந்த பின்னலாடை நிறுவனங்களுடைய அந்த தொழில் செய்யக்கூடிய அந்த முறைகளெல்லாம் அவங்க கண்காணிச்சுட்டு போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த காங்கேயம் திருப்பூர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரெலாம் இருக்குது பாருங்கன்னால் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சிறு நீட் நீரூற்றுகள் இருக்குது இங்கெலாம் பாத்தீங்கன்னா சுற்றுலாப் பயணிகள் வந்து நீராடிவிட்டு கொஞ்சம் குதூகலமாக அவங்க உற்சாகமாக தன் மனதுக்கு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் அந்த நீரூற்றில் அவங்கள்லாம் பங்கெடுத்துக்கிட்டு தன்னுடைய ஒரு சந்தோஷமான முறையில் திரும்பி வீடு திரும்பக்கூடிய ஒரு சூ சூழ்நிலையைத் தான் வந்து நான் பா நம்ம சுற்றுலாப் பகுதியில் காண முடிகிறது